இந்திய விஞ்ஞானியை பற்றி நான் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா இடத்துலைமே நான் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல ஸ்கூல்ல காலேஜ்ல படிச்சிருக்கேன் நிறைய நிறைய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்கள் பட் ரொம்ப ஃபேமஸ்ஸானா விஞ்ஞானின்னால் அது வந்துட்டு அப்துல்கலாம் சொல்லலாம் அப்துல் கலாம்தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கள் அவங்க வந்ட்டு ராமேஸ்வரத்தில் பிறந்தது பிறந்தவங்க அவர் வந்துட்டு குடியரசு தலைவர் வேற ராமேஸ்வரத்தில்தான் பிறந்துருக்காரு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு ராக்கெட் வந்துட்டு கண்டுபுடிச்சார் ராக்கெட் எப்படி இது பண்ணலாம் ராக்கெட்டை பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சவர் அவர் வந்துட்டு இந்திய குடியரசு தலைவர் அவரை பற்றி நல்லா தெரியும் ரொம்ப டேலண்ட்டான ஒரு பேர்சன் வந்துட்டு அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்துட்டு ரொம்ப டேலண்ட்டான பேர்சன் அவர் பிறந்தது வந்துட்டு அக்டோபர் பதினஞ்சாந்தேதி பிறந்துருக்காரு அவர் வந்துட்டு இறந்தது ஜூலை இருபத்தி ஏழாந்தேதி இறந்துருக்காரு அவர் வந்துட்டு இந்திய நாட்டை சேந்தவர்தான் அவர்தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸாக தெரிந்த அப்துல் கலாம் அப்துல் கலாம் பற்றி நிறைய தெரியும் அவர் ராக்கெட் சம்மந்தமான எல்லா மே வந்துட்டு அவர் நல்லா ஆராய்ந்து நல்லா இது பண்ணி இருக்கார் அவர் வந்துட்டு என்ன வான் வெளியில் பொறியாளராகதான் அவர் ஒரு தொழிலே இருந்திருக்கு வான்வெளி சம்மந்தப்பட்ட எல்லாதுமே அவரோடய தொழிலாதான் இருந்திருக்கு அவரோடய தொழிலாகதான்தான் இருந்துருக்குது அவர் என்னென்ன விருதெல்லாம் வாங்கி இருக்காருன்னால் பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா இந்தமாதிரி நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கி இருக்கார் அவர் வந்துட்டு நிறைய புக்ஸ்ஸெல்லாம் நிறைய ரைட் பண்ணுறாரு அக்னி சிறகுகள் புக்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்கார் இதுதான் எனக்கு தெரிந்த அப்துல் கலாம் பற்றி தெரிஞ்சது அப்துல் கலாம் வந்துட்டு ரொம்ப டேலண்ட்டான ஒரு பேர்சன் அப்துல் கலாம் பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையவே சொல்லலாம் அவர் நிறைய ராமேஸ்வரத்தில் பிறந்து அவர் ஒரு முஸ்லீம் அவர் முஸ்லீம் நல்ல இது பண் நல்ல ஒரு டேலண்ட்டான பேர்சன் ராக்கெட் பற்றி வான்வெளி ப சம்மந்தமாக எல்லாமே அவர் நல்ல படியாக இது பண்ணி இருக்கார் கணித மேதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது டக்குன்னு வரது ராமானுஜந்தான் அவர் வந்துட்டு மேக்ஸ் சம்மந்தமாக அவர் வந்துட்டு நிறைய ரொம்ப டக்கு டக்குன்னு நுண்ணியமாக கண்டு பிடிக்கிறவர் மேக்ஸ்ஸை பற்றி ராமானுஜம் வந்ட்டு அவரோடய பேர் வந்ட்டு ராமா ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஃபுல் நேம் வந்துட்டு பிறந்தது டிசம்பர் ட்வெண்ட்டி டூ பிறந்துருக்காரு தமிழ்நாட்டிலதான் பிறந்துருக்காரு அவங்க ஃபாதர் மதர் நேம்லாம் வந்ட்டு சீனிவாசன் கோமளம் அவர் வந்துட்டு நல்ல ஒரு மேக்ஸ் மேதையாகவே இருந்துருக்கார் நல்லா மேக்ஸ் போடுறவரு ஜீரோவை கண்டுபிடிச்சது முதக்கொண்டு அவர்தான் நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபசராக இருந்துருக்கார் எனக்கு தெரிந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனவங்கன்னு சொல்லி சொன்னோம்னால் கணிதமே கணிதமேதைன்னால் அது ராமானுஜம்தான் அப்துல் கலாம் வந்துட்டு நல்ல ஒரு விஞ்ஞானி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கள் பட் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கள் பிரபலமானவங்கன்னால் இவங்கதான் இவங்களை சொல்லலாம்